விவசாயம் பண்ணிணோம்னா நாங்கள் நான் சேடையை ஓட்டிகிட்டு நான் ஏர் மாட்டில் கலப்பை கட்டி ஏர் ஓட்டிகிட்டு சேறு க கசங்கின பிறகு பொம்பளைங்க நாற்று எடுத்து ஆம்பளைங்க கொடுத்தாங்கன்னா பொம்பளைங்க நடுவோம் நட்டுவிட்டு அப்புறம் நாங்கெளெல்லாம் இறங்கி உள்ளே களை பறிப்போம் அப்புறம் யூரியா உரம் போடுவாங்க அப்புறம் மருந்து அடிப்பாங்க அப்புறம் ரெண்டாவது களை மறுபடியும் பறிப்போம் அப்புறம் கதிர் அப்புறம் மருந்து அடிச்சிகிட்டு அப்படியே வளர்ந்ததுன்னா அப்புறம் நாங்கள் கையாலேயே அருவாள் எடுத்து நாங்கள் அறுவடை பண்ணுவோம் அருவாள் எடுத்து அறுத்து கா அறி அறியாக போட்டு அதை மறுபடியும் எடுத்து அடிச்சு அதை மா போட்டு மாட்டை கட்டி அதில் ஓட்டி அதை வைக்கல் வாங்கி அதை தனியாக நெல் தனியாக வைக்க தனியாக நாங்கள் எடுத்து அதை காய வெச்சு போரு போடுவோம் மாட்டுக்கு அந்த அரிசி எடுத்து எங்களுக்கு தேவைப்பட்டத அரிசி எடுத்து நெல் எடுத்து நாங்கள் குத்தி சாப்பிடுவோம் அந்த அரிசியே ருசியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கமிட்டி இதுவில போ இதுவில போட்டு விட்ருவோம் கமிட்டியில் போட்டு விட்டோம்னா அப்புறம் நாங்கள் அரிசி இப்போல்லாம் அதுக்கு முன்னே அந்த மாதிரி இப்போல்லாம் கமிட்டியில் போட்டு போய் போய் அரிசி வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கறது எல்லாம் முடியாத காலத்துக்கு அது அந்த மாதிரி ஸ் பிசிஆர் போட்டுக்கணும்

மோட்டருலாம் போட்டு விட்டாக்கா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதெலாம் கொஞ்சம் இந்த மழை தண்ணியெலாம் அப்போல்லாம் மழை தண்ணியில் நாங்கள் கொஞ்சம் ஈடுபட்டோம் மழைல மழைல இப்போல்லாம் அந்த அந்த அளவுக்கு மழை வந்து எங்களுக்கு வரலை முன்னெல்லாம் நிறைய மழை வந்தது கழனில போய் இறங்கி நடு நட்டோம்னால் மழை பெய்யும் களை வெட்டணும்மு களை பறிச்சோம்னால் மழை பெய்யும் இப்போல்லாம் அது கிடையாது வெயில் ஓவராக காயுது அதுக்கு நீங்கள் என்னா பண்ணணும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் இந்த நெல் அறுக்கறதுக்கு மிஷினு மிஷினு வாங்கிக் கொடுக்கணும் இலவசமாக எங்களுக்கு ஒரு வெதை நெல் வாங்கித் தரணும் ஒரு மல்லாட்டை தரணும் கவுர்மெண்ட்டு கிணறு இல்லாதவர்களுக்கு கிணறு வெட்டிக் கொடுக்கணும் பம்ப் செட்டு இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஒரு சர்வீஸ் போட்டு பம்ப்செட்டு கொடுக்கணும் நாங்கள் எல்லாருமே எல்லாருமே நாங்கள் எப்படி முன்னேற முடியும் எப்படி நாங்கெளெல்லாம் இருக்கிறது இப்படியே ஒரு பசங்க குட்டி வெச்சுக்கின்னு மூணு பசங்க அறுக்கறதுக்கு அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு மிஷினு ஒன்று எங்களுக்கு தரணும் கவர்மெண்ட்டு அரசாங்கம் உதவி தந்தால் தான் நாங்களெல்லாம் முன்னேற முடியும் நாங்களெல்லாம் பசங்க குட்டி வெச்சுக்கின்னு எப்படி இருக்க முடியும் இதே மாதிரி இருந்தால் நாங்கள் முன்னேறவே முடியாது